எனக்கு வந்து பிடிக்காதது ஜீன்ஸ் பேண்டு தான் ஜீன்ஸ் பேண்டு வந்து டைட்டாக இருக்கும் அன்கம்ஃபட்டபிளா இருக்கும் அதில்லாம கவர்ச்சியாக இருக்கும் மத்தவங்க வந்து நம்மள பாக்குற மேரி நம்மளே தூண்டுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் அது அசிங்கமாக இருக்குது எனக்கு பிடிக்காது ஜீன்ஸ் பேண்டு வந்து எல்லா இடத்துக்கும் போட்டு போகிற மாதிரி நம்ம ஃப்ரீயாக சேஃப்டியாகவும் அது தோணாது சேஃப்டியாக ஃபீல் பண்ண முடியாது கோவிலுக்கு அதெல்லாம் போட்டுக்கங்க ஆனால் இருக்கிற பொண்ணுங்களோ பசங்களோ அது வந்து ஜீன்ஸ் பேண்டு தான் ட்ரெண்டுன்னு நெனைச்சிட்ருக்காங்க அதில்லாம இந்த பேண்ட்டுலையும் முட்டிக்கால் முட்டிக்கால் தெரிற வரைக்கும் ஓபன் வெச்சு கிழிஞ்சி தொங்கி ஆனால் அது இருக்கிறது அழகு நெனைச்சிட்ருக்காங்க இருக்கிறதுலே படுங்கேவலம் அது மட்டும் தான்